எனக்கு வந்து பாட்டு கேக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து யுவன் சங்கர் ராஜான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு லவ் ஃபீலிங்காகவும் இருக்கும் ஒரு அடிதடி சண்டையாக இருந்தாலும் அந்த படத்தில் உள்ள சாங்கு நல்லாயிருக்கும் மங்காத்தா இதில் அவர் தான் பீஜியம் போட்டார் அவர் தான் பண்ணார் அதனால அவர் பாட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யுவன் சங்கர் ராஜா வந்து எனக்கு அவரை வார்த்தையால் சொல்ல முடியாது அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அ அவரோட பாட்டு கேக்காமல் எனக்கு வந்து தூக்கம் வராது நான் எப்பப்போ வந்து ரொம்ப ரொம்ப ட வருத்தத்தில் இருக்கேனோ அப்போலாம் அந்த அவர் பாட்டையும் கேட்பேன் அவர் க பாட்டு கேட்கும்போது வந்து ஓ ஒரு புத்துணர்ச்சியாக நல்ல நல்ல ஒரு நல்ல ஃபீலிங்குலாம் கிடைக்கும் அதனால தான் நான் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட சாங்குலாம் கேட்பேன் அதுமாரி எனக்கு வந்து எப்பயாவது வருத்தம் வந்தாலும் நான் அவரு சா அவருடைய சாங்கை தான் கேட்பேன் ஏன் அதுமாரி சொல்கிறேன்னா எனக்கு வந்து நான் ஒரு ஆறாவது படிக்கும்போது வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ஆறாவதுலேருந்து ஒரு பத்தாவது வரைக்கும் லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து குடும்ப சண்டையினால் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு அதனால அதை நெனைச்சிக்கிட்டு இந்த பாட்டெல்லாம் கேட்பேன் அவரோட பாட்டும் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்கும் அவர் என் என்னென்ன படம் அவர் பாட்டு பாடியிருக்காரோ அவர் எல்லா படத்தையும் நான் கேட்பேன் அவர் பாட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டு கேக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக ஒரு தனி ஃபீலிங்காக இருக்கும் அதனால தான் அவர் அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பழைய பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புதுப்பாட்டும் எனக்கு பிடிக்கும் அவர் என்னென்ன படத்தில் பாடியிருக்காரோ எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும் அவு அவர எனக்கு பார்க்குணுன்னு ரொம்ப நாள் ஆசை நல்ல நிறையா ஃப்ரண்ட்ஷிப் சாங்கு அதுவும் நிறைய பாடியிருக்காரு அவர் ஃப்ரண்ட்ஷிப் சாங்கும் அதிகமாக பாடியிருக்காரு நான் என் ஃப்ரண்டு எல்லாம் வந்து ஒரு புளூடூத் ஸ்பீக்கர் வெச்சிருக்கோம் பஸ்ஸில் வரும்போது யுவன் சங்கர் ராஜா எல்லா சாங்கையும் கேட்டுக்கிட்டே வருவோம் அவர் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கும்போதே மனசு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால தான் எனக்கு யுவன் சங்கர் ராஜாவ வந்து ஒரு இருபது வருஷமாக அவரோட நான் பாட்டை கேட்பேன் எ எனக்கும் பிடிக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் பிடிக்கும் எங்கள் அம்மாலாம் அவங்களோட சாங்குலாம் கேக்காமயே இருக்க மாட்டாங்க அவரோட எங்கள் வீட்டுக்கு போனாலும் ஒரு ஆல்பமே வெச்சிருக்கேன் யுவன் சங்கர் ராஜாவுக்கு அதனால அது நிறையா சாங்ஸுலாம் மொபைலில் ஏற்றி வெச்சிருக்கேன் அந்த பாட்டை நான் எப்போதுமே அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த அந்த பாட்டு ரொம்ப ஒரு எக்ஸ ஒரு புத்துணர்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரண்டு எல்லோருமே யுவன் சங்கர் ராஜாவோடய ஃபேவரெட்ஸ் நான் வந்து ஸ்பாட்டி ஃபைவில் போனாலும் யுவன் ஷங்கர் ராஜாவோடய சாங்கை கேக்காமல் இருக்க மாட்டேன் அவர் சாங்கு ரொம்ப எனக்கு புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் மொபைல்லேயும் நான் யூட்யூப்லேயும் அவரோட வீடியோ சாங்கு யுவன் சங்கர் ராஜா எல்லா பாட்டையும் கேட்பேன் எல்லா இசையோடு எல்லாம் நிறைய பேர் பாடினாலும் இளையராஜாவாக இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா அளவு வந்து டூ கே கிட்ஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இளையராஜா இளையராஜாவை நைன்ட்டி கிட்ஸுக்கு தான் பிடிக்கும் யுவன் சங்கராங்க டூ கே கிட்ஸ்ஸும் பிடிக்கும் ஏ இது ந நிறைய பேருக்கு பிடிக்கும் நைன்ட்டி கிட்ஸுக்கு கூட பிடிக்கும் அந்தமாரி சாங்ஸுலாம் ரொம்ப நல்லா பாடி ரொம்ப உ உணர்ச்சியாக இருக்கும் அவரோட பாடல் பாடும்போது நம்மளையே அப்படியே மெய் மறந்து பாடுகிற மாதிரி இருக்கும் அதனால் தான் எனக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவை ரொம்ப பிடிக்கும் இளையராஜா இருந்தாலும் அவர் வந்து பழைய பாட்டு தான் பாடுவார் அந்த பாட்டுலாம் ரொம்ப அவ்வளோவா நிறைய பேர் கேட்டுட்டுருந்தாலும் பஸ்ஸில் ஓடியிருந்தாலும் அவ்வளோவா நல்லாயிருக்காது யுவன் ஷங்கர் ராஜா வந்து ஒரு கடல் மாதிரி அவர் அவரோட பாட்டு எந்த பாட்டுமே எல்லா பாட்டுமே ஹிட்டாகும் அவரு அவர் அவர் பாடின பாட்டு எதுவுமே ஹிட்டாகாம இருந்ததே இல்லை அஜித்துக்கு பீஜியம் போடுவார் நல்லாவும் பாடுவார் விஜய்க்கும் நல்லா பாடுவார் எல்லோருக்குமே ரொம்ப பாடுவார் அவரு வந்து பாடும்போது ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம நம்மளையே நம் நம்ம லைஃபை பற்றியும் நம்மள பற்றியும் அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிற மாதிரியே இருக்கும் அதனால தான் யுவன் சங்கர் ராஜாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து டீவிகளில் டீவியில் பாடினாலும் அவர் சாங்கை நான் அதிகமாக கேட்பேன் அவரோட படங்களையும் நான் அவர் என்னென்ன படத்தில் அவர் இசையமைத்திருக்காரோ அவரோட பாட்டையும் நான் அதிகமாக கேட்பேன் அவரோட காலங்கார்த்தால ஏந்ச்சோன்னே ஒரு பல் விளக்கி ஏந்ச்சோன்ன ஹெட்செட் போட்டுக்கிட்டு அவரோட பாட்டை நான் கேட்பேன் அவரோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் காலேஜ் பஸ்லேயும் நான் கேட்பேன் வீட்டுக்கு போகும்போதும் கேட்பேன் நைட்டு தூங்கும்போது அவரோட பாட்டு கேட்டுக்கிட்டே அப்டியே ஹெட்செட் போட்டுட்டு தூங்கிடுவேன் நைட்டு தான் நிப்பாட்டுவேன் அதனால வந்து யுவன் சங்கர் ராஜா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ் அவரை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்ஸன்னா யுவன் சங்கர் ராஜா தான் இ பாட்டுலேயே அவர் வந்து பெரியாளானவர் அவர் ஒரு ஒரு பீஜியமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால எனக்கு யுவன் சங்கர் ராஜாவை ரொம்ப பிடிக்கும் அவரோட பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் விருப்பமாக கேட்பேன் அவரோடய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்